எந்த நட்சத்திரையங்களை சந்திப்போம்னு கேட்டால் நான் தல அஜித்தை தான் சொல்லுவேன் ஏன்னா தல அஜித்தை பார்ப்பது ரொம்ப கடினம் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ லண்டனில் இருக்கறார் அவர் அங்கே ஷூட்டிங்கில் இருப்பார் அந்த ஷூட்டிங்கில் வந்து நம்ம அங்கே போய் பார்க்கறதுன்றது அதே நேரத்தில் ரசிகர்களை அவர்கள் சந்திக்க அவர் தயாராக இருப்பாரா என்றால் அது கொஞ்சம் சிரமமான தோ ஒரு கேள்வியாக தான் இருக்கும் ஒரு வேளை வாய்ப்பு கிடைக்குமேயானால் அவரை நான் நேரில் சந்திக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் இயல்பாகவே அவருமேல் எனக்கு அதீத பற்று உண்டு ஏனென்றால் சத்தமே இல்லாமல் நிறைய உதவிகளை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறார் இந்த கைக்கு கொடுப்பது அந்த கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க அதற்கு ஏற்ற ஒரு சிறந்த உதாரணம் அஜித் அவர்கள் மேலும் அவர்களை சந்திக்கும்போது என்ன கேட்பீர்கள் என்றால் தன்னம்பிக்கை எப்படி வளர்த்துவது எவ்வாறு உங்களுக்கு தன்னம்பிக்கை வந்தது தன்னம்பிக்கை மூலம் நீங்கள் என்ன கருத்துகள் சொல்ல வருவது போன்ற கேள்விகளை நம்ம கேட்கணும் ஏன்னா தன்னம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு அதனால் தன்னம்பிக்கையோட இருக்கிறது பற்றி நான் அவரிடம் கேட்கலாம் என்று இருக்கிறேன் அதேபோல அவரோட ஒரு இணைந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கறணும்னு ரொம்ப ஆசை அதையும் வந்து அவருக்கிட்ட ஒரு எதாவது கேட்பேன் அவர் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் நாம் அதிகம் படித்திருக்கிறோம் இருந்தாலும் அவரு அதை சொல்லும்பொழுது ஒரு அதிகமாக பாசிட்டிவிட்டியை பரப்புறார் அந்த பாசிட்டிவிட்டி தான் இன்றைக்கு நாட்டில் எல்லாத்துக்கும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கிறது அதனால் பாசிட்டிவிட்டியை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும் அந்த பாசிட்டிவிட்டியை எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுன்னா இந்த மாதிரி ஆனவங்களை நம்ம ஒரு முன் உதாரணமாக கொண்டு இந்த இளைய தளபதி விஜய் அவர்கள் பெரிய சினிமா நட்சத்திரங்கள் பாசிட்டிவிட்டியை பரப்பலாம் ஆனால் அவங்க நெகட்டிவாக தான் நிறையா விஷயங்களை செய்யறாங்க அதை பாசிட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியமாகவே ஒரு மனிதன் கிட்டத்தட்ட அப்படி வரிசையில் நான் நேரில் அஜித்தை அவர்களை சந்திக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு வேளை அவரை சந்திக்கும் பட்சத்தில் என்னுடைய கேள்வி இதுவாகவே இருக்கும் எது பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறது எப்படி பண்ணுறதை கேட்போம் அவர் வாழ்ந்த காலங்கள் அவர் கஷ்டப்பட்ட நாட்கள் தனி மனிதனாக இந்த சினிமா துறையில் அவர் வளர்ந்து வந்த விவரம் பற்றி நான் கேட்பேன்